ஹலோ ஹலோ ப்ரின்ஸ்பால் மேடமா ப்ரின்ஸ்பால் மேடம் ஆ நான் வந்து ஃபைனல் இயரு ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட் பேசுகிறேன் மேம் என்னோடய பேர் பழனிச்சாமி மேம் நாங்கள் டீமாக வந்து இண்டஸ்ட்ரியல் விசிட்டு நெய்வேலி என்எல்சிக்கு போகிறோம் மேம் நான் நாளைக்கு அதுக்குதான் மேம் பர்மிஷன் உங்கள் கிட்டே வாங்கிறத்துக்கொசரம் நான் கால் பண்ணியிருக்கேன் மேம் நாங்கள் ஒரு அறுபது பேர் போகிறோம் மேம் அறுபது பேர் போகிறோம் மேம் சர் சரிங்க சரிங்க சரிங்க மேடம் சரிங்க மேடம் மேம் கூட வந்து க்ள க்ளாஸ் இன்சார்ஜும் இவங்க கவிதா மேடம் வராங்க கவிதா மேடம் வராங்க மேம்

சரிங்க மேம் சரிங்க மேம் சரிங்க மேம் மேம் ஐடி கார்டு எல்லாம் போட்டுகிட்டு தான் போகிறோம் மேம் ஐடி கார்டு போட்டுவிட்டு தான் ஐடி கார்டு கேட்டாங்க ஐடி கார்டு போட்டு போட்டு வர சொல்லியிருந்தாங்க சரிங்க மேம் சரிங்க மேம் ஆ சரிங்க மேம் சரி சரிங்க மேம் சரிங்க மேம் எப்படியும் ஒன் டே ஆகிடும் மேம் காலையில் போனால் அவங்க விசிட் பண்ணி உள்ளெலாம் போய் ப அலோவ் பண்ணுறேன்ருக்காங்க போய் பார்த்துட்டு வர்றதுக்கு ஒன் ஒன் டே ஆகிடும் மேம்

சரிங்க மேம் சரிங்க மேம் நான் ஒன் டேவுக்கு மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன் மேம் ஓகே மேம் தேங்க் யூ மேம் தேங்க்